ஹலோ ஏஆர் ரெஸ்டாரெண்ட்ங்களா நான் வந்து ஜான்சி ஜெனிஃபர் பேசுகிறேங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஆர்ட்ரை பிளேஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து நீங்கள் மாற்றி அனுப்பிச்சிட்டிங்க ஆமாங்க நான் சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தேன் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக மீல்ஸ் அனுப்பிச்சிறிக்கிங்க இப்போ நீங்கள் ஸாரி சொல்லி என்ன பண்ணுறது எனக்கு வந்து என் ஆர்ட்ரு திரும்பி வேணும் ஆமாம் எப்போ அனுப்புவீங்க ஆமாம் அதே அட்ரஸ் தான் இந்த டைம் குள்ளே வந்துருங்களா சீக்கிரம் அனுப்பிச்சி வைங்க ஓகே